இங்கே புற்றுநோய் குணப்படுத்த நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் ஆனால் அவ்வளோக்கா கிடையாது அப்படியே அதை மீறி நம்ம அங்கே பார்த்தாலும் லிமிட்டாக மட்டுமே தான் சிகிச்சை பண்ணுற மாதிரிருக்கும் அதையும் மீறி நம்ம வந்து சிட்டி சைடெலாம் போகிற மாதிரிருந்துச்சினா அங்கே வந்து நாம் ஃபுட்டுக்கு தங்கிறக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஒதுக்கி பண்ணுற மாரிருக்கும் அப்படியே போனாலும் அங்கே வந்து அந்த கொரோனா டைமில் நிறையா நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்மள பாதுகாத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களையும் நம்ம வந்து சேஃபாக வைச்சு பார்த்துக்குணும் இதய நோய்க்கு வந்து இங்கே ஈரோடு சைடுலேயே வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் ஆனால் இங்கேயே வந்து நம்ம லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி அவங்கள பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படியே நம்ம சிகிச்சை பண்ண முடியலனாலும் சிட்டி சைடுதான் அவங்களும் அனுப்புகிறாங்க அங்கேயும் வந்து இதே சேம் ப்ராப்ளமாக தான் இருக்குது இதய நோய் வந்து அங்கே ரொம் நல்லா பார்த்துகிறாங்க